பெரிய விவசாயிகள் வந்து அவங்க க அதாவது பரப்பளவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட உற்பத்தித் திறன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அவங்க உது உற்பத்தித் திறன் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்க நேரடியாக ஏஜெண்டு மூலயமாவே அவங்களோட பொருளை வெளிநாடு வரைக்கும் விற்பனை பண்ணுறளவுக்கு அவங்கனால முடியுது ஆனால் நம்மளை மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளெலாம் நம்ம அவங்கவுங்க தோட்டத்தில் கம்மியாக மட்டுந்தான் விளைவிக்க முடியும் அவங்கனால அப்போது அதை வந்து அவங்க நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தும்போது அவங்களுக்கு உரிய தொகையை அவங்க கொடுக்கறதே கிடையாது அதாவது அதை எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி அதை தரகர்கள் கிட்ட விற்கும்போது அவங்க அதிகமான விலைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் கேக் கொடுக்குறாங்க இதே சிறு குறு விவசாயி கிட்ட வந்து அரசாங்கமே நேரடியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்குத் தேவையானதை அவங்கனால அவங்க எவ்வளோ அமௌண்டுக்கு அவங்கனால உற்பத்தி பண்ண முடியுதோ அதைவிட ஒருரூவா ரெண்டுரூவா அதிகமான விலைக்கு அரசாங்கம் அவங்கனால வாங்க முடியும் ஆனால் இதை வந்து எந்த அரசாங்கமும் எதிர்பார்த்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இதே பெரிய விவசாயிங்க பண்ணும்போது உற்பத்தி நிறையா இருக்கும்போது அவங்ககிட்ட டேரெக்டா அவங்க வாங்கிக்கும்போது இந்த சின்ன விவசாயிகள் என்ன பண் எதை எப்படி விவசாயத்தை பண்ணி அந்த பொருளிய எப்படி செய் விற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் தடுமாறுறாங்க இதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஏஜெண்டுங்களே இல்லாமல் நேரடியாக எல்லாத்தையுமே அரசாங்கம் கொள்முதல் செய்யும்போது சிறு குறு விவசாயிகள் வந்து நிறையா இதுல நன்மை அடையமுடியும் அதேமாதிரி அவங்களுக்கு பெரிய பெரிய விவசாயிகளுக்கு தான் மானியத்தில் வந்து அதிகமா கொடுக்குறாங்க சிறு சிறு விவசாயிகளுக்கு ஏதா இருந்தாலும் கம்மியாக தான் வருது அதே சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து நிறையா கொடுக்கும்போது அவங்கனால மட்டும்தான் நிறையா உற்பத்தி பண்ணித் தர முடியும் பெரிய விவசாயிகள் வந்து ஒன்றா நெல் கரும்பு இந்தமாதிரி மட்டுந்தான் அவங்கனால விவசாயம் பண்ண முடியும் ஆனால் சிறு குறு விவசாயிங்க அனைத்து காய்களும் அவங்கதா பயிரிட்டு நம்ம தமிழ் நம்ம நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக கொடுக்க முடியும் தமிழ் நம்ம ஏரியானால் அந்த ஏரியாக்குள்ளே அவங்கனால விற்க முடியும் அதேமாதிரி அவங்க வந்து ஏஜெண்ட் இல்லாத ஒரு இதாக இவங்கதான் பார்த்துக் கொடுக்கணும் அரசாங்கம்தான் அதுக்கு என்ன ஏற்பாடோ அவங்க பண்ணிக் கொடுக்கணும் சிறுகுறு விவசாயிகளுக்கு வேண்டிய மானியத்தையும் அவங்க அதாவது சிறு பயிர்க்கடன்லேருந்து எல்லாத்தையுமே சிறுகுறு விவசாயிகளுக்கு அதிகமாக பண்ணிக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லோன் மூலம் ஏதாவது பண்ணிக் கொடுக்கலாம் இல்லைன்னா கவுர்மெண்டு மூலயமா ஏதாவது லோன் பண்ணிக் கொடுக்கலாம் மானியத்தில் ஏதாவது பண்ணிக் கொடுக்கலாம் அந்தமாதிரி ஏதாவது பண்ணிக் கொடுத்தாங்கன்னா அவங்கனால எவ்வளோ விவசாயம் பண்ணி நமக்குத் தர முடியுமோ அவங்க அந்தமாதிரி பண்ணிக் கொடுப்பாங்க அதேமாதிரி சிறு குறு விவசாயிங்களும் அந்த விவசாயத்தை மட்டுந்தான் நம்பியிருக்கிறாங்க பெரிய விவசாயிங்களுக்கு அதை பற்றி நம்பி இருக்கணுங்கிறது கிடையாது